சமைக்கனுன்னு ஆசைதான் நல்லா சிக்கன் பிரியாணி இந்தமாதிரிலாம் செய்யணுன்னு ஆசைதான் எனக்கு பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அதை செய்யணும் அப்படீன்ற ஒரு ஆசை இருக்கு ஆனாலும் நிறையா சமைக்கணும் அப்படீன்ட்டு சமைக்கிறது எல்லாம் சமைப்பேன் ஸோ பிடிச்சத சமைக்கணுன்னா கொஞ்சம் இது தான் எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல என்ன பண்ணுறது அப்படீன்னு என்னான்னா போடணும் என்னான்னா பண்ணனுன்னு தெரியாதுல்ல அதனால் வந்து சமைக்கிறது தான் கொஞ்சம் இதாக இருக்கு அதனால் பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கிறதுன்றதுனால சமைக்கிறதுக்கு கொஞ்சம் பிடிக்கும்